ஆ வணக்கம் மேம் நான் ட்ர ட்ராவல் ஏஜென்சியில் இருந்து பேசுகிறேன் மேம் ஆ மேம் நீங்கள் ட்ரிப்புக்கு புக் பண்ணியிருந்தீங்களா மேம் அது ஷெட்யூல் கேட்கறத்துக்கு மேம் ஃபோன் பண்ணிணேன் ஆ ஓகே மேம் ஓகே மேம் எங்கெல்லாம் போகணுன்னு சொல்லுங்க ஆ ஓகே ஆ சுற்றி காமிக்கணுமா ஓகே மேம் ஓகே மேம் அதாவது இப்போது கன்னியாகுமரி முழுக்கன்னா திருப்பரப்பு அருவி அந்த மாதிரி நிறைய இருக்குது அங்கேயே சின்ன திருப்பதி எல்லாமே இருக்குது சாமிதோப்பு எல்லாமே இருக்கும்

ஓகே மேம் எத்தனை பேர் வரீங்க மேம் ஏழு பேர் அப்படிங்களா மேம் அப்போது ரூமெலாம் புக் பண்ணியாச்சா மேம் அப்படிங்களா மேம் அது பிரச்சின இல்லை மேம் ஏழு பேருக்குன்னால் நீங்கள் எத்தனை ரூம் புக் பண்ண போகிறிங்க அதாவது ஒரு ரூம் ஒரு ரூம் போதுமா மேம் மூணு ரூமா மேம் ஓகே மேம் ஓகே மேம் ரேட்டெலாம் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் மேம் உங்களுக்கு அது அது எல் எல்லாமே சேர்த்து நான் உங்களுக்கு அமௌண்ட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன் மேம் ஹலோ ஆ ஆமாம் மேம் ஆமாம் மேம் ரேட்டெலாம் உங்களுக்கு ம் சாப்பாடெலாம் ரூம்லேயே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் மேம் நாங்கள் ம் ஆ வெளியில் சாப்பிடணுன்னா நீங்கள் காசு கொடுத்துதான் சாப்பிடுற மாதிரி இருக்கும் ஹோட்டலில் சாப்பிடணுன்னா வந்து இது எல்லாமே ஹோட்டல் இது எல்லாமே பில்லு இந்த பில்லோடு சேர்ந்துரும் மேம் நைட் காலையில் காலையில் நைட்டு மதியம் மூணு மூணு நேரமும் கொடுத்துருவாங்க காஃபி டீ எப்போது வேணுமோ அதை கொடுத்துருவாங்க ம் மற்றபடி நீங்கள் வெளியில் சாப்பிடணுன்னா நீங்க பே பண்ணி சாப்பிட்டுக்கோங்க நீங்கள் ரூம் குள்ளே இருக்கிற வரைக்கும் அங்கே எல்லாமே அவங்க தான் ஆ சாப்பாடெலாம் சூப்பராக இருக்கும் மேம் நம்மளுக்கு திருநெல்வேலி கன்னியாகுமரியை பொறுத்தவரைக்குமே சாப்பாடை பற்றி ஒன்றும் குறைச்ச இல்லை மேம் சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மேம் ஆமாங்க மேம் அதெலாம் பிரச்சின இல்லை மேம் உங்களுக்கு என்னென்ன ஆ உங்களுக்கு என்னென்ன ஃபுட் வேணுமுன்னு நீங்கள் முன்க்கூட்டியே சொல்லிவிட்டிங்கனா அதுக்கு தக்கன ஆட்ரு போட்டு கொண்டு வந்துடுவாங்க மற்றபடி ஒன்றும் பிரச்சின இல்லை காஃபி டீ பால் எல்லாமே நீங்கள் அதை அங்கேயே வாங்கிகலாம் நீங்கள் வெளியில் ஒ ஒரு டிஃப்ரெண்டாக நீங்கள் இது வெரைட்டியாக ஒரு டேஸ்ட் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் தனியாக பே பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா மேம் ஓகே மேம் நான் ஷெட்யூல் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட்டெலாம் செக் பண்ணிவிட்டு டோட்டலாக உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் டேட்டு இருபதாந்தேதின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எந்த டைமுக்கு வரணும்னு நீங்கள் சொல்லிவிடுங்க அதுப்படி நாங்கள் வண்டி அனுப்பிச்சுடுவோம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்